எனக்கு வந்து நட்சத்திரங்களை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதில் ஸ்பெசிஃபிக்காக எந்த நட்சத்திரம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் வந்து வால்நட்சத்திரம்னு சொல்வாங்க எனக்கு வால்நட்சத்திரம்னு எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனியாக ஒரு நட்சத்திரம் தெரியும் அதுதான் வால்நட்சத்திரம்னு சொல்வாங்க அது எனக்கு பாக்கிறதுக்கே ரொம்ப பிடிக்கும் வால்நட்சத்திரம் நார்மலாக வந்து மேலே ஒரு நைட் பீஸ்ஃபுலான டயத்தில் போய்ட்டு மேலே அப்படியே வானத்தை திரும்பி பார்த்துகிட்டு இருந்தோம்னா நமக்கே ஒரு ஆசையாக இருக்கும் அந்த விண்மீன் எண்ணுறது நட்சத்திரங்கள எண்ணுறது அது வந்து மக்களுக்கு ஒரு விதமான ஆசையை வந்து தூண்டிகிட்டு இருக்கும் அந்த மாதிரிதான் எந்த டயமில் பாக்கிறது வந்து இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னா ஈவினிங் டைமில் அந்த கிளவுட்ஸ்லாம் நகந்து நகர்ந்து சூரியன் மறையும்பொழுது வானத்தை பாக்கிறது இன்னும் ரொம்ப அழகாக தெரியும் அப்பறம் வந்து வானத்தை பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும் அப்பறம் நைட் டயத்தில் வானத்தை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அழகாக போகும் இருக்கும் ஏன்னா அந்த நட்சத்திரங்கள்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே மின்னிகிட்டு இருக்கிறது அதில் அந்த நிலா தெரியுறது அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அந்த வானத்தை பாக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் எனக்கு பொறுத்த யாருக்கும் வந்து வானத்தை பாக்கிறதுக்கு பிடிக்காதுன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க சின்ன பிள்ளையிலேந்து அந்த குழந்தைய சோறூட்டி வளக்கிறது அந்த வானத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரங்களை காட்டியோ நிலாவை காட்டியும்தான் சோறூட்டி வளக்கிறாங்க அதனால கண்டிப்பாக வால் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதை அது ஒரு தனிக்கலை அந்த நட்சத்திரங்களை எண்ணும்பொழுது நம்மளுக்குள் ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நம்மளை தாண்டி ஒன்று வந்து அந்த நட்சத்திரங்களை என்னதான் சின்னவங்கள்லேருந்து பெரியவர்கள்லேருந்து போனாலும் அந்த கை அந்த நட்சத்திரங்களை எண்ணுறதுக்கு கண்டிப்பாக போகும் அதனால் நட்சத்திரங்களை பிடிக்காதவங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்க நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஒன்று எண்ண எண்ண முடியாது ஆனால் நம்ம எண்ணி பார்ப்போம் ஒன்று ஒன்று ஐயோ எண்ண முடியுமா நம்மளாலன்னு கண்டிப்பாக நம்மளால் எண்ண முடியாது சின்ன குழந்தைங்கள்லா இன்னும் ஆசையாக அதை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஆசை வரும் அந்த ஆசையில் நாமளும் அந்த குழந்தைங்களுக்கு எண்ணி காட்டுவோம் ஆனால் நம்மளாலேயும் எண்ண முடியாது அந்த மின்னுறதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படியே அந்த கிளிட்டர்லாம் பார்க்கும்போது அப்படியே தங்கம் வைரங்கள்லாம் மின்னுற மாதிரி இருக்கும் அதனால் நட்சத்திரங்களை பிடிக்காதவங்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க வானத்தை பார்க்கும்பொழுது அந்த நட்சத்திரங்கள் மின்னுறதுதான் அந்த வானத்துக்கு இன்னும் அழகு சேர்க்குது அப்படின்னு நான் சொல்வேன்